கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கனா சுகாதார வசதிகள் வந்து பெரும்பாலும் வந்து முக்கிய பங்காக தான் வகிக்கிறாங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு பார்த்திங்கனா காவேரிபட்னத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்தான் அதில் பார்த்திங்கனா அனைத்து விதமான செயல்பாடுகளும் அதாவது பணிக்கான செயல்பாடுகளும் அதற்கான வசதியும் வந்து போதிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து செய்கிறாங்க இதில் பார்த்திங்கனா நூற்றி ஐம்பது கிராமங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து ஊர் கிராமங்களும் வந்து இந்த இதில் வந்து சேர்கிறாங்க விபத்து ஏற்பட்டுச்சுன்னா பார்த்திங்கனா வந்து கிருஷ்ணகிரியில் வந்து போலுபள்ளி அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இதில் வந்து தீவிர சிகிச்சை அறுவை சிகிச்சையெலாம் போன்ற எல்லாம் செய்கிறாங்க அப்படி செய்கிற பட்சத்தில் பார்த்திங்கனா இது வந்து பெரும்பான்மையாக வந்து அரசாங்கம் மூலயமா இது வந்து இருக்குது தனியார் இதில் பார்த்திங்கனா வந்திங்கனால் தனியார் இதில் பார்த்திங்கனா தனியார் மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கனா நிறைய இருக்குது எக்கச்சக்கமான அர மருத்துவமனைகள் இருக்குது அருண் ஹாஸ்பெட்டல் கைலாஷ் ஏஆர்கே அன்பழகன் உமாராணி டிஏகே குமரேசன் போன்ற ஹாஸ்பெட்டல் நிறைய ஹாஸ்பெட்டல் இருக்குது அதனால வந்து மருத்துவத்து சுகாதாரத்துக்கு வந்து எந்தவொரு பாதிப்பும் இல்லாத மாவட்டமாக வந்து சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஒசூரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது தம்பிதுரை இது அவரது வந்து பார்த்திங்கன்னா சென் ஜோசப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜி இப்போ தான் தற்போது நிலையில வந்து இயங்கிருக்கிறாங்க அதனால வந்து சுகாதாரம் வந்து பாதிப்பு ஏற்படுவது இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்